எங்கள் கலாச்சாரத்தோட முக்கியத் தொழில் வந்து தங்கம் தங்கத்தை வந்து நகை செய்வது தான் நாங்கள் வந்து கோல்டு ஸ்மித் சொல்வாங்க பத்தர்னு பேர் அந்தக்காலத்திலலாம் வந்து எந்தக் கடையும் இருக்கவே இருக்காது ஒரு வீட்டில் தான் வந்து நகையை உருக்கி எங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த டிசைனில் வந்து செஞ்சு இது பண்ணுவாங்க அவங்க பேர் பத்தர்ன்னுவாங்க அப்போ அந்த தொழில் வந்து நல்ல விரிவடைந்தது எல்லோருக்கும் வந்து இந்த தொழில கற்றுக்கவும் ஆசைப்பட்டாங்க எங்கள் கலாச்சரத்தில் இருக்கறவங்க மட்டும் கற்றுக்காம வெளியில் இருந்திருக்க கலாச்சாரத்திலேருந்தும் வந்து கற்றுக்கிட்டு அதனால் அவங்க வந்து மேம் மேலும் வந்து வளந்திருக்காங்க அந்த காலகட்டத்தில் வந்து இந்த தொழிலுக்கு ரொம்ப வந்து முன்னுரிமை இருந்துச்சு ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கடை பெரிய பெரிய கடை சென்னை கோயம்புத்தூர் பெங்களூர் வெளியே வெளியே இருக்க வெளியூரில் இருக்கிற கடையெல்லாம் வந்து பெரிய பெரிய நகை கடைகள்லாம் வந்ததினால வீட்டில் வந்து நகை செஞ்சு தொழில் பண்ணுறது வந்து இப்போ வந்து இங்கே சாத்தியம் இல்லாமல் ஆகிடுச்சி யாரும் வீட்டுக்கு வந்து ஆடர் கொடுத்து பண்ண மாட்றாங்க பெரிய பெரிய கடை வந்து ஜோஸ் ஆலுக்காஸ் ஜோய் ஆலுக்காஸ் லலிதா ஜுவல்லர்ஸ் அது மாதிரி வந்து கடைக்கெல்லாம் போய் அங்க போய் அவங்க வந்து ஷாப் பண்ணுறாங்க அதனால் இங்கே இருக்க பத்தருங்களுக்கெல்லாம் வந்து வேலை வாய்ப்பு கம்மியாக இருக்கு அதனால் அவங்க குடும்பம் வந்து தட்டுப்பாடு நிலைமைக்கு போகுது அவங்க அவங்க பசங்களும் வந்து வெளியில் வேற வேற விதமான படிப்பு படிக்கிறாங்க இன்ஜினியரு டாக்ட்ரு டீச்சரு அது மாதிரி படிப்பு போகிறதுனால அவங்களோட கலாச்சார படிப்பை வந்து தொழிலை வந்து அவங்க கத்துக்கிற மாட்றாங்க இதனாலே வந்து அந்த தொழில் வந்து இப்போது ரொம்ப ரொம்ப கம்மியாகிட்டு இருக்கு வேற தொழிலை பாக்கிறதுனால